நான் என்னோடய லைஃபில் முக்கியமான ஒரு விஷயம் முடிவெடுத்தேன் அப்படினா என்னோடய மேரேஜ் லைஃப் தான் அந்த லைஃப் வந்து நான் எங்கள் அப்பா அம்மா வந்து ஸ் விருப்பம் இல்லாமல் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் பட் என்னோடய மேரேஜ் லைப் நல்லபடியாக தான் போயிட்டுருந்தது அதுக்கப்புறோம் என்னோடய மேரேஜ் லைப்பில் வந்து அவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து சீட்டு நடத்திட்ருந்தாங்க ஊருக்குள்ள சீட் நடத்துவாங்கள்ல அந்த மாதிரி சீட்டு நடத்திட்டுருந்தாங்க அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து லாஸாயிடுச்சி அதனால கடன் பிரச்சினைகள் நிறைய வந்தது எங்களுக்குன்னு சொந்தமாக வீடு இல்லை கடன் பிரச்சின வந்ததுனால் எங்களோடய எப்படி சொல்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசி ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க அந்த லைஃபை நான் வந்து மறக்கவே முடியாது என்னோடய வாழ்க்கையில் அவ்வளோ எனக்கு வந்து கஷ்டங்கள் கொடுத்தாங்க அதையும் தாண்டி நான் இங்கே இருக்கணும் அப்படினா என்னோடய பொறுமை தான் எனக்கு ரொம்ப கை கொடுத்தது யாருக்கிட்டையும் எதுவும் பேசாமல் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வராமல் சண்டை போடுகிற மாதிரி இருந்தாலே அமைதியாக அவங்க பேசுட்டும் அவங்களுக்கு கோவம் இருக்குது அவங்களுக்கு டென்ஷன் இருக்குது அவங்க பேசுட்டும் நம்ம அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து பொறுமையாக கொண்டு போனதுனால தான் இன்றைக்கி நான் என்னோடய லைஃப்பில் எனக்குன்னு நான் சொந்தமாக வீடு கட்டுற அளவுக்கு நான் நிலமைக்கி வந்துருக்கேன் அது கண்டிப்பாக என்னோடய என்னு எனக்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா என்னோடய பொறுமை தான் இப்போ நான் எதுக்காக அட்வைஸ் எல்லோருக்கிட்டையும் யாருக்கிட்டையாவது அட்வைஸ் கேட்டுருந்தேனா என்னோடய வாழ்க்கை தப்பான முறையில் போயிருந்துருக்கும் நான் ஆனால் அந்தமாதிரி முடிவு எடுக்காமல் என்னோடய இது எந்த இப்போ இதன் மூலிமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எதை யோசித்து எதை எதை பண்ணாலும் நம்ம நம்மளோடய தன்னம்பிக்கை மட்டும் தான் கை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்